ஓ எல்லோருக்குமே வந்துட்டு ஃபுட்டுனா வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் உணவுங்கிறது ஒரு அடிப்படையான தேவை உணவு இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது எல்லோருக்குமே வந்துட்டு ஒன்னொன்னும் பிடிச்ச வெரைட்டியான என்னென்ன ஃபுட்டுனா இருக்கும் எனக்கு வந்துட்டு சிக்கன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் நான் வந்துட்டு சிக்கன் ரைஸ் சமைக்கிறதுக்காகவே நான் சமையல் வகுப்பில் போயிட்டு கலந்து அவங்க எப்படி சமைக்கிறாங்க அப்படினா வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்துகிட்டு நான் வந்துட்டு சிக்கன் ரைஸ் வந்துட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் சிக்கன் ரைஸ் மட்டும் இல்லாமல் அங்கே சமையல் வகுப்பு போனதுக்கப்புறம் தான் அதை விட நிறையா ஃபுட்டு அதை விட டேஸ்ட்டான ஃபுட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு ஸோ எனக்கு அந்த சமையல் வகுப்பு அந்த குக்கிங் க்ளாஸ் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது மூலமாக நிறையா வெரைட்டியான ஃபுட்டு எல்லாம் வந்துட்டு நான் கற்றுக்கிட்டேன்